ஹலோ யார் பேசுறது ஆ சொல்லுங்கள் மா என்ன புக்கு வேணும் ஆ ஓகே ஆ ஆ என்ன டிபார்ட்மெண்ட்டு மா நீங்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ன்னா நீ ஸ்டோரி எழுதப்போகரியா ஆ ஓகே லைப்ரரி கார்டு இருக்கா லைப்ரரி கார்டு இருந்தாதானே புக்கு எடுக்க முடியும் சரி ஓகேமா நீ உங்கள் ஹெச்ஓடிகிட்ட போய்விட்டு ஒரு சீட்டில் கையெழுத்து வாங்கிகிட்டு வந்துரு சைன் வாங்கிட்டு வந்துரு லைப்ரரி கார்ட் இருந்தாதானே புக் எடுக்க முடியும்

ஸ்டோரி எழுதனாலும் புக்கு வந்து லைப்ரரி கார்டு இருந்தாதானே கொடுக்கமுடியும் ம் ம் சரிங்க மா சரிங்க மா சரி நீங்கள் வாங்க புக் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கலாம் ம் சரிங்கமா பரவாயில்ல கம்ப்யூட்டர் சைன்ஸ் படிச்சிகிட்டு நீங்கள் ஸ்டோரி எழுதுறன்னு சொல்லிட்டுருக்கீங்க பரவாயில்ல எழுதுங்க நல்லா எழுதுங்க ம் ம் சரி ஓகேங்க மா ஓகேங்க மா வாங்க வாங்க ஆ சரிங்க மா சரிங்க நீங்கள் வாங்க வாங்க ம் ம் சரிங்க சரிங்க